இப்போ உள்ள காலகட்டத்தில் ரெடிமேட் துணி தான் நிறையா வாங்குறாங்க ரெடிமேட் ஆடை ஒன்றும் அது அவ்வளோ தரம் கிடையாது ஒரு ஒரு கடையில் சில கடையில் எடுத்துக்கிட்டிங்கன்னால் நல்லாருக்கும் துணி கலர் போகும் துணி சீக்கிரம் பிரிஞ்சிடும் அதன்றதால் சிலர் என்னப் பண்ணுறாங்க டைம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம துணியாக வாங்கி கடையில் நிதானமாக ஒரு மாதத்துக்கு ஓரு பண்டிகை வருதுன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி துணியை வாங்கி நல்ல டைலர் கடையில் கொடுத்து தைச்சி யூஸ் பண்ணுறாங்க சிலப் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம காலத்துக்கு ஏத்தமாதிரி டக்குன்னு நம்ம ரெடிமேடாக ஆடையை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத்துக்காக அதையே சிலப்பேர் யூஸ் பண்ணுறாங்க எது தரமானதுன்னால் கையால் நம்ம தைச்சி முன்கூட்டியே துணி வாங்கி டைலர் கடையில் கொடுத்து தைச்சி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ரொம்ப நாளைக்கும் உழைக்கும் அதுக்காக சிலர் இதை யூஸ் பண்ணுவாங்கல் சிலர் அதை யூஸ் பண்ணுவாங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம துணி வாங்கி தைச்சி போடுறது ரொம்ப நல்லது